ஹலோ சொல்லுங்க

ஓ நல்ல விஷயம் சூப்பர் எப்போ வந்தா பாப்பா ஆ சரிங்க நல்ல பழமா கொடுங்க பால் கொடுங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க பாப்பாக்கு இப்போது லீவ் இப்போது மேடம் கிட்டே கேட்டு லீவ் பெர்மிஸன் வாங்கி கொடுத்துடறேன் பாப் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுத்து பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை இப்போ தானே லீவ் எடுக்க முடியும் வேறு எப்போ லீவ் கேட்க போறீங்க நான் மேடம் கிட்டே பர்மிஸ்ஸன் கேட்டு சொல்லிடறேன் லீவ் எடுத்துக்கோங்க தாராளமாக பாப்பாவை நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க அப்போ இப்போ அவளுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த்து தான் ஃபியூச்சர்க்கு எல்லாம் சரிங்க நான் மேடம் கிட்டே பேசிட்டு லீவுக்கு பர்மிஸ்ஸன் வாங்கி கொடுத்துடறேன் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க தாராளமாக